மொதல் மொதல் நான் டீ போட தாங்க ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் டீ போடும் போது ஃபஸ்ட்டு என்ன பால் ஊற்றுறதா தண்ணி ஊற்றுறதானு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே இல்லை அப்புறமேட்டுக்கு எங்கள் மாமியார் சொன்னாங்க டீக்கு வந்து பாலும் தண்ணியும் வந்து அளவாக ஊற்றி டீத்தூள் போடு அப்போ தான் வரும்னு சொன்னாங்க சரி டீ போடுவோன்னு சொல்லிவிட்டு டீக்கு வந்து டீத்தூள்லாம் போட்டாச்சு போட்டு சக்கரைலாம் போட்டு ஆற்றினதுக்கு அப்புறம் பாத்து எங்கள் மாமியாருக்கு கொடுத்தேன் எங்கள் மாமியார் கேட்டாங்க இது பாலா இல்லை இது டீயா அப்படினு சொல்லிக் கேட்டாங்க அத்தை எனக்கு தெரியல டீத்தூள் கம்மியாக போட்டிருக்க கொஞ்சம் டீத்தூள் அதிகமாக போட்டின்னால் டீ அதிகம் டீ ஆயிடும் இது கொஞ்சம் தப்பை திருத்திக்கோ அப்படினு சொன்னாங்க அப்புறம் பால்லேருந்து டீ எப்படி கற்றுக்கறதுன்றத டீ கற்றுக்கிட்டேன் அப்புறமேட்டுக்கு வந்து சாம்பார் வைக்க சொன்னாங்க சாம்பார் வச்சுட்டு இவங்க வெளியே கிளம்பிட்டாங்க ஊருக்கு எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டாங்க நான் சாயந்தரம் தான் வருவேன்ட்டாங்க அப்பாடா நம்ம பருப்பு எப்படிறா வக்கிறதுன்னு தெரியவே இல்லை அப்புறம் பருப்பை வந்து அவங்க வந்து குக்கரில் வேக வச்சு சாப்பிட மாட்டாங்க பருப்பு வந்து நார்மலாக குண்டானில் தான் வேக வச்சு தான் செய்யணும் அதனால் பருப்பு வந்து குண்டானில் வேக வச்சா அது வேகுது வேகுது ஒன்று ஒரு மணி நேரமாக வேகுது இப்போ நானும் கரண்டி விட்டு விட்டு கலக்கி கலக்கி பார்க்குறேன் பருப்பு வெந்துருச்சா வெந்துருச்சானு தொட்டல்லாம் பார்க்குறேன் பருப்பு அப்படியே முழுசு முழுசாவே இருந்துச்சு அப்புறம் ஒரு லெவலில் பருப்பு வெந்த மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் தாளித்து பருப்பெல்லாம் கடஞ்சு பார்த்தா கடையவே முடியல அப்புறமேட்டுக்கு வந்துட்டு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கடைஞ்சு நம்ம பருப்பு வச்சிட்டு சாயந்தரம் வந்துட்டாங்க வந்து சாப்பிடும் போது இது என்ன பருப்பு கடைஞ்சியா இல்லை அப்படியே முழுசா வச்சியான்னு கேட்டாங்க பருப்பு கடைஞ்சேந்தான் அத்தை ஆனால் வந்து அப்படி வந்துடுச்சு அப்படினாங்க பருப்பு வந்து நல்லா கடையணும் நல்லா பருப்பு வேக விடுணும் அப்படினு சொல்லி சொன்னாங்க சரி அத்தை நான் இன்னொரு டைம் நல்லா செஞ்சுக்கிறேன் அப்படினு சொல்லிவிட்டு அப்புறம் சமையலில் பார்த்திங்கன்னா பருப்பை இது மாதிரி பண்ணிவிட்டேன் அப்புறம் ஒரு டைம் நான்வெஜ்ஜை செய்யச் சொல்லி நான்வெஜ்ஜு செய்யச் சொன்னாங்க நான்வெஜ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிறப்ப எனக்கு எப்படி செய்யணும்னே தெரியல நான்வெஜ்ஜை எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணி சிக்கன் எடுத்துட்டு வந்தாங்க சிக்கன் ஃபுல்லாக நல்லா கழுவி இதை செய்யின்னு சொல்லிட்டாங்க எனக்கு எப்புடிறா செய்யணுன்னு தெரில ஆனால் அவங்க பக்கத்தில் நின்று இப்படி செய்மா அப்படி செய்மானுலாம் சொன்னாங்க அப்புறம் நான் அப்படி இப்படிலாம் செஞ்சு நான்வெஜ்ஜுலாம் செஞ்சு அப்புறம் கறிலாம் வெந்துடுச்சு வெந்து அப்புறம் அவங்க சொன்னாங்க வந்துட்டு உப்பு ஜாஸ்தியாக போட்டுட்டே அப்படின்னாங்க அப்பாடா ஐயையோ நான்வெஜ்ஜில் உப்பு அதிகமாக போட்டுவிட்டோமே அப்படினு சொல்லிட்டு அப்புறம் அவங்க தேங்காய் இதெல்லாம் அரைச்சு ஊற்ற சொல்லி தேங்காயெலாம் அரைச்சு ஊற்றி அப்புறமே சிக்கன் கொழம்பு வந்து கொஞ்சம் ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு வந்துவிட்டோம் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைக்கும் போது டீயிலேந்து ஸ்டார்ட் பண்ணி சாம்பார் ரசம் பருப்பு எல்லா டிஷ்ஷு எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை செய்கிறத்துக்கு ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன் நான்வெஜ்ஜுலேருந்து திட்டித் திட்டி எல்லாமே திட்டி ஒரு அனுபவம் மாதிரி தான் திட்டித் திட்டித் திட்டி ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு கற்றுக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் இட்லி ஊற்றுவாங்க ஆனால் நான் வந்து இட்லியை வந்து எப்படி ஊற்றணுன்னே எனக்கு தெரியல இட்லி மாவு கொடுத்துட்டாங்க இட்லி எடுத்து ஊற்றுன்னு சொல்லிவிட்டாங்க இட்லி எப்படி ஊற்றுறது என்னன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன் துணி வச்சு தான் இட்லியில் ஊற்றுவாங்க ஆனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இட்லியை எடுத்து ஊற்றுறதுக்கு என்ன இது இட்லி தட்டு ஓட்டையாக இருக்குது இதில் ஊற்றினா மாவு கீழே போகாதானு ஒரு கொஸ்டின் கேட்டுவிட்டேன் எங்கள் மாமியார் சொன்னாங்க நீ எந்தக் காலத்தில் இருக்கே துணி வச்சு இட்லி ஊற்றுவாங்களா இல்லை துணி இல்லாமல் இட்லி ஊற்றுவாங்களா அப்படினு கேட்குறாங்க அப்போ தாங்க தெரியும் எனக்கு துணி வச்சு தான் இட்லி ஊற்றணுமான்றதே எனக்கு தெ உ தெரியும் துணி இல்லாமல் ஊற்றிட்டேன் நான் அப்புறம் எங்கள் மாமியார் வந்து இது தான் உனக்கு ஊற்றுற பழக்கமா வீட்டிலல்லாம் உனக்கு சொல்லிக் குடுக்க மாட்டாங்களா அப்படினு மொத கொஷின் கேள்வி கேட்டாங்க எனக்கு ஷாக் ஆகிட்டேன் அப்புறம் தாங்க அந்த இட்லி தட்டில் வந்து துணி வச்சு இட்லி ஊற்றினேங்க நிறையா அனுபவங்க இட்லியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஓட்டையில் இட்லி ஊற்றினா மாவு கீழே போகுமான்ற அறிவுங்கூட எனக்கு இல்லைனா பார்த்துக்குங்களேன் அந்த அளவுக்குலாம் என் மூளை வேலை செஞ்சிருக்குனால் பார்த்துக்குங்க நான் ரொம்பவே சமையலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டோன்னு நினச்சேங்க ஆனால் சமையலை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ச்ச இதெல்லாம் ஒரு சமையலா இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோமா இது ஜுபிபி இ ஜுபிபி மேட்டருங்குற மாதிரி எனக்கு ஆயிடுச்சுங்க இப்போ தாங்க தெரியுது சமையல் வந்து எவ்வளோ ஈஸின்றது இப்போது சமையலில் வெளுத்து கட்டுறேன் நல்லா சமைக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் எல்லாமே கற்றுக்கிட்டேன்